தர்மபுரியில் தினசரி ஸ்கூல் போகும் பிள்ளைங்கள் ஓரமாக போவதற்கும் அங்கே இருந்து நேராக வீட்டுக்கு போய் இது ஸ்கூல் போய் சேர்வதுக்கு வீட்டில் இருந்து ஸ்கூல்லுக்கு போய் சேர்வதுக்கும் அதாவது போலீஸ்காரங்கள் அங்கே அங்கே நிறுத்தி மாவட்ட அளவுக்கு அவங்க போலீஸ்காரங்க நிறுத்தி ஸ்கூல் பிள்ளைங்கள் போகுவதுக்கு பத்திரமாக போகிறதுக்கும் பஸ்ஸு வராத அளவுக்கு தடுத்து அவங்களை ஓரமாக அனுப்புகிறத்துக்கும் மாவட்டத்தில் இருந்து போலீஸ்காரங்களை அங்கே அங்கே நிறுத்தி ஸ்கூலாண்ட எல்லாம் பிள்ளைங்களை பாதுகாத்து அழைச்சு வைக்கிறாங்க பாதுகாத்து பாதுகாக்கிறாங்க அவர்களும் நல்லபடியாக பிள்ளைகளும் நல்லபடியாக வழி பார்த்து போய்விட்டு வீடு போய் சேர்கிறாங்க திரும்பி ஸ்கூல் வந்து சேர்கிறாங்க திரும்பியும் வீடு போயி சேர்கிறாங்க இது வந்து மாவட்ட அளவு ஒரு அடிப்படையாக சவாலாக வச்சுருக்குறாங்க இது ஒரு அளவுக்கு நல்லது தான் அவர்கள் அவர்களின் வாழ்க்கை அவங்க வாழ்க்கை நல்லபடியாக வாழ்வதற்கு மாவட்ட அளவில் உதவுகிறாங்க எல்லாமே போலீஸ்காரங்க அங்கே அங்கே போட்டு குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் நல்லா உதவி செய்வதற்கு இது ஒரு சவாலாக இருக்குது குழந்தைகள் நல்லபடியாக ஸ்கூல் போகணும் டியூசன் போகணும் நல்லா பார்த்துக்கணும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பள்ளி சீருடைகளில் இருந்து பள்ளி கண்காணிப்பில் இருந்து எல்லாமே நல்லபடியாக போய்விட்டு இருக்குது அது எந்த மாற்றமும் இல்லை எல்லாமே ஒரு அளவு பரவாயில்ல